ஹலோ சொல்லுங்கள் மேம் ஆமாங்க மேம் உங்களுக்கு என்னங்க மேம் வேணும் ஓகேங்க மேம் உங்களுக்கு என்ன மேம் வீட்டுக்குத் தேவையான எல்லாப்பொருளுமே இருக்குங்க மேம் நீங்கள் மிக்ஸி மட்டும் பார்க்கணுங்ளா மேம் பிரீத்தி இருக்கு பிளிப்ஸ் இருக்கு பட்டர்பிளை ஸ்மார்ட் இருக்குங்க போஸ் இருக்குங்க ட்ரியோ மிக்சர் இருக்கு மேம் பிளிப்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு மேம் எல்லா பிளிப்ஸ் தான் நிறைய விரும்பி வாங்கிட்டுப் போவாங்க ரேட்டும் அதுக்குத் தகுந்த மாதிரி இருக்குங்க மேம் நீங்கள் என்ன ரேட்லங்க மேம் எதிர்பார்க்குறீங்க மேம் மூனு ஜார் வரும்ங்க மேம் ஒரு பெரிய ஜார் ஒன்று வரும் அப்புறோம் வந்து ஒரு ரெண்டு சின்ன ஜார் ஒரு ஜூஸ் போட்ற மாதிரி ஒரு ஜார் வரும் அப்புறோம் சட்னி அரைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஜார் வரும் மேம் நீங்கள் என்ன ரேட்லங்க மேம் எதிர்பார்க்குறீங்க மேம் பிளிப்ஸ்லயே நாலு ஜார் வர்றது மூனு ஜார் வர்றது நீங்கள் ரேட்டுக்குத் தகுந்த மாதிரி இங்கே ஜார் வந்து ஆட் ஆயிட்டே இருக்குங்க மேம் இங் உங்களுக்கு என்ன ரேட்டுன்னு சொன்னிங்ன்னா அதுக்குத் தகுந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் மேம் மினிமம் ரேட்டே பதிமூனாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்ங்க மேம் மேம் இப்போ ஆஃபர் போட்டுருக்காங்க மேம் ஆடி ஆஃபர் போட்டுருக்காங்க நீங்கள் வாங்குனிங்ன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபிப்டி பர்ஸென்டேஜ் ஹன்ரட் பர்ஸென்டேஜ் ஆஃபர் போட்டு வாங்கிக்கலாம் மேம் நீங்கள் எந்தளவுக்கு ரேட்டில் வாங்குறீங்களோ அதுக்குத் தகுந்த மாதிரி ஆஃபர் போட்டுருக்காங்க மேம் நீங்கள் இப்போ ஒரு டிவெண்டி தௌசண்ட் வாங்குனிங்ன்னா அதுக்குத் தகுந்த மாதிரி ஒரு ஃபார்டி பர்ஸென்டேஜ் தேர்டி பர்ஸென்டேஜ் ஆஃபர் போட்டுருக்காங்க ஆ வருங்க மேம் ஆ நீங்கள் ஜார் மூனு ஜார் வாங்குனிங்ன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஜூஸ் போட்ற மாதிரி ஒரு ஜார் ஃப்ரீயாக வருங்க மேம் ஆ நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்குலாம் மேம் ஆன்லைன் எங்கள் வெப்சைட்டில் வந்து நாங்கள் திங்க்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம் அதுக்குத் தகுந்தமாதிரி என் நீங்கள் என்ன திங்க்ஸ் வாங்குறீங்களோ அதுக்குத் தகுந்தமாதிரி ஆஃபர் என்ன ஆஃபர் எவ்வளோ ஆஃபர் போட்டுருக்காங்க ஆஃபரில் வந்து நீங்கள் எவ்வளோ ரேட் குறையுது அதுக்குத் தகுந்தமாதிரி என்ன பொருள் ஃப்ரீயாக வரும் எல்லாமே ஆன்லைனில் போட்ருக்கோங்க மேம் ஆமாங்க மேம் ஓகேங்க மேம் ஆ தேங்க் யூ மேம்